சொல்லுங்கள் மேடம் ஆ சே ஃபேஷியல் இருக்குது மேம் நம்மக்கிட்ட கோல்டன் ஃபேஷியல் எல்லாமே கோல்டன் ஃபேஷியல் இருக்குது டீப் க்ளீன் ஃபேஷியல் இருக்குது டிடான் ஃபேஷியல் இருக்குது உங்களுக்கு என்ன மேம்

ஆ ம் ஆ சரி மேம் ஆ இருக்குது மேம் இப்போ டென் தௌசண் கிட்டே வரும் மேம் ஆ நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து ப்ராண்டட் தான் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அதனாலே வந்து இம்போர்ட் குவாலிட்டி தான் அதனாலே ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் மேம் இருக்கும் ஆ இல்லை மேம் இது எல்லாமே ஒரே பேக்கேஜ் தான் எல்லாமே சேர்த்து நம்மக்கிட்டக்க தான் கம்மியாக இருக்குது மற்ற ஸ்பா ஸ்பாவோடு பார்க்கும்போது ஆ சேஃப்டியாக இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே இம்போர்ட் குவாலிட்டி இம்போர்ட் குவாலிட்டி தான் மேம் ஆஹாம் வராது

ஆ வரலாம் மேடம் ஃப்ரீயாக தான் இருக்கோம் நீங்கள் வாங் வாங்க நம்ம ஷாப் வந்து இங்கே ப திலகா நகரில் தான் மேம் இருக்குது பாண்டியன் நகரில் இல்லை ஆ இதுக்கு வந்து ஒரு ஒரு ஒரு மணி ரெண் டூ ஹவர்ஸ் ஆகும் மேம் ஆ சரி மேம் ம் சரிங்கம்மா ஆ